என் என்னோடய பிறந்த நாள் வந்து மே நாலு ரெண்டாயிரத்தி நாலு அம்மா அப் தங்கச்சியோடய பிறந்த நாள் ஆகஸ்டு ஏழு ஆயிரத்தி தொளாயிரத்தி எழுபது அம்மாவோடய பிறந்த நாள் வந்து செப்டம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அப்பாவோடய பிறந்த நாள் வந்து மே இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்போது ஃப்ரெண்டோடய பர்த்டே வந்து மே மே டொ டொண்ட்டி மே டொண்ட்டி ஃபை ரெண்டா இரண்டாயிரத்தி நாலு